ஆ மேம் மேம் என் பேரு விஷ்ணுப்ரியா நான் வ இது காலேஜ் ஸ்டூடெண்ட் மேம் மேம் எங்கள் காலேஜ்ல வந்து தீபாவாளி அதுக்காக சப்போஸ் தீபாளின்ன மாதிரி நாங்கள் ப ஃபங்க்ஷன்ஸ்ல கொண்டாடலான்னு இருக்கோம் மேம் ஸோ எங்களுக்கு வந்து ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணணும் மேம் ஒரு டூ டூ ஹண்ட்ரெட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஃபுட்டு வேணும் மேம் அதனால அதுதான் மேம் நீங்கள் கொஞ்சம் ஆ லன்ச்சு வேணும் மேம் எ ஆ இரநூறு பேர்த்துக்கு நீங்கள் சமைக்கணும் மேம் ஸோ அதனால் தான் மேம் கால் பண்ணுறோம் ஆ மெனு எங்களுக்கு நியூ ஸ்டூடெண்ட்னால எங்களுக்கு தெரில மேம் ஸோ உங்களுக்கு எதாவது தெரியுமா மேம் எதாது நல்லாயிருக்கும் லன்ச் நீங்களே கூட சொல்லலாம் மேம் அது உங்கள் இஷ்டம் மேம் மோ ஆ மோஸ்ட்லி வெஜிட்டேரியனே போட்டுக்கோங்க போடுங்கள் மேம் உ நயன்ட்டி இப்போ அடுத்து என்ன மேம் சொன்னீங்கள் ஒன் டென்

ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஓ சரிங்க மேம்

அப் அப்போ ஒன் ஃபார்ட்டியே கொஞ்சம் ஸ்பைஸியாக சொல்கிறனால அதுக்கூட ஓகே தான் மேம் ஆ ஒன் ஃபார்ட்டி ஃபையா மேம் வேற டிஸ்கவுண்ட் எதுவும் இல்லையா மேம் ஒரு டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் மேம் இன்னும் ஒரு ஒன் தேர்ட்டி இந்தமாதிரி ஓகேவான்னு கொஞ்சம் பாருங்கள் மேம் ம் ஆ ஓகே மேம் நான் எதுக்கும் சு அடுத்த டைம் கூட உங்களுக்கு நான் கொஞ்சம் ஃபை மினிட்ஸுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு நான் சொல்கிறேன் மேம் ஒன் தேர்ட்டி ஃபை கூட ஓகேன்னு தான் நினைக்குறேன் மேம் ஆ மேம் இல்லாட்டி நீங்கள் ஃபைனல் பண்ணிடுங்கள் மேம் இல்லை நீங்கள் ஃபைனல் பண்ணிடுங்கள் மேம் ஒன் தேர்ட்டி ஃபையே ஓகே தான் மேம்

ஆ ஓகே மேம் லன்ச்னால் நீங்கள் எத் எத்தனை மணிக்கு முன்னாடி மேம் வந்துடுவீங்க ஒரு லெவனுக்கு சர்வ் சர்வ் பண்ண ஆரமிச்சிடலாமா மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம் ஆ ஓகே நான் உங்களுக்கு ஆ ஓகே மேம்